மற்ற கிரகங்கள்ல வெளிப்புற வாழ்க்கை இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா நான் நினைக்கிறேன்னா என் என்னோடய சிந்தனையில்படி யோசிக்கும்போது அது சந்தேகத்துக்குரிய ஒரு செய விஷயமாதான் இருக்கும் ஏன்னா அது சரியாக நிரூபிக்கப்படவே இல்லை சரியான எந்த ஒரு நிருபணமும் இல் நெ இல்லைன்றதுனால அது சந்தேகத்துக்குரியதாகதான் நான் பார்க்குறேன் ஆனால் நாசா வந்து இருக்கலாம் இருக்கலாம் இல்லாமலயும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் கொடுத்துருக்கு எப்பன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல நாசா நூற்று எண்பது ரிசர்ச்சர்ஸை வச்சி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்குறாங்க அந்த ஃப்ரெஸ் ப்ரெஸ் மீட்ல அவங்க சொல்லியிருக்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது அன்ஃபிளை அதாவது தெரியப்படாத ஒரு பொருள் வந்து பறந்துட்டு இருக்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா யுஎஃப்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த யுஎஃப்ஓ வந்து அது ஏலியன்தானா அதாவது வெளிப்புற வாசிகள் வேற்றுகிரகவாசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கலாம் இல்லாமலயும் இருக்கலாம்னுதான் சொல்கிறாங்க அவங்களுமே நிருபிக்கலை சரியாக நிருபணம் மீன் கொடுக்கவே இல்லை அதை அந்த ரிசர்ச்ல வந்துட்டு ஃபுல்லா அவங்களுக்கு தெரியவே இல்லை வேற எந்த பொருளாகவும் இருக்கலாம் இல்லாமலயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வேற இந்த டைம்ல இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில ஒரு சையிண்ட்டிஸ்ட்டு இது ஒரு ரிசர்ச் அமெரிக்காவில ரிசர்ச் நடத்திருக்காங்க அந்த ரிசர்ச்சோட பேர் என்னென்னா ஏரியா ஃபிஃப்ட்டி ஒன்றுன்னு சொல்கிறாங்க அந்த ஏரியா ஃபிஃப் ஃபிஃப்ட்டி ஒன்ல யாருன்னால் ஒரு சையிண்ட்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி வேற்றுகிரகவாசிகள் இருக்காங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரூஃப்வோட அவங்க இருக்காங்கள் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த இதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்கள் இப்போ என்னென்னா ஏன் அவங்க ஆனால் ஏரியா ஃபாஃ ஃபிஃ ஏரியா ஃபிஃப்ட்டி ஒன் வந்து எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி ஏலியன் இருக்காங்கள் இல்லை அதாவது வேற்றுகிரகவாசிகள் இருக்காங்கள் இல்லை அப்படின்றதுக்காக இருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் எந்த ஒரு ஆர்ட்டிக்களுமே வெளியிடலன்னு சொல்லிட்டு ஏரியா ஃபிஃப்ட்டி ஒன் ரிசச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஆனால் அதுலேருந்து தப்பித்து வந்த ஒரு ரிசர்ச்சர் சொல்கிறாங்க இல்லை ஏலியன் இருக்காங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரூஃவோட இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான அத்தாரிட்டியும் நமக்கு தெளிவாக தெரியல ஸோ அது சந்தேகத்துக்குரியதாகதான் இருக்குது ஒரு வேளை நம்ம இங்கே பூமியில் வாழ்ற மாதிரி வேற கிரகங்கள்லையும் மனுஷன் மற்ற ஜீவ ஜீவானம்சங்கள் வாழலாம் நமக்கு தெரியலை தெரியலை சப்போஸ் நம்ம இந்த பூமியில் இனப்பெருக்கம் அதிகமாகி ஆகி நம்மளே கூட பா பா இன்னோரு கிரகத்துக்கு ட்ராவல் பண்ணி கூட போகலாம் அந்த மாதிரி ஒரு சுட்டுவேஷன் கூட அமையலாம் ஸோ இருக்காங்கள் இல்லை அப்படின்றது எனக்கு தெரியல இது ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஆனால் வாழ்றதுக்குரியதுக்கான கிரகங்கள் அமைஞ்சா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான்